நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஒருவாட்டி அமேசானில் வந்துட்டு ட்ரெஸ்சு ஷாப் பண்ணியிருந்தேங்க பார்க்குறதுக்கு வந்துட்டு நல்லாருந்துச்சு இந்த ரிவ்யூஸ் கூட ஓரளவுக்கு இருந்துச்சுன்ற காரணத்துக்காக நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் ஆனால் அது வந்தது வந்துட்டு ரொம்ப மோசமாக வந்துட்ருந்துச்சு எதோ ஒரு பழைய துணி அனுப்பின மாதிரி அனுப்பி வச்சுருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபாக்ஷனாகவே இல்லை அதில் வந்துட்டு ரிஸ் ரிட்டன் ஆப்ஷ்ஷனும் வேறு இல்லாமல் இருந்துச்சு எனக்கு ரொம்ப டிஸ்ஸப்பாய்ண்டாய்ட்டுச்சு அந்த ப்ராடக்ட்டை வேறு வழியில்லாமல் என்னால் ரிட்டனு பண்ண முடியிலை வேறு யாருக்கு கொடுக்கவும் முடியிலை ஒரு பழைய துணியை வச்சுக்கிட்டு அது வேஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் ஒரு கார்னரில் போட்டு வச்சுட்டுதான் மிச்சம் என்னோட காசு தான் வேஸ்ட்டாக போச்சு இது மாதிரி துணி வாங்குகிற விஷயத்துல நான் கொஞ்சம் ஃபட்டப் ஆகியிருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது மற்றபடி வேறு ஒன்னும்ல்ல நம்ப ஜாக்கரதையாக பார்த்துதான் நம்ப ரிவ்யூஸ்ஸெல்லாம் செக் பண்ணி ரிட்டன் ஆப்ஷன்ருக்கான்றதை பார்த்து நம்ப வாங்கி இருக்கவேணும் அது என்னுடைய மிஸ்ட்டேக்காகவே நான் எடுத்துக்கறேன்